மோஸ்ட்லி எனக்கு சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் அதனால் சாம்பார் சாதம் ரசம் தேங்காய் சாதம் தக்காளி சாதம் அந்த மாதிரின்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான்வெஜ்ஜி பார்த்தீங்கன்னா மீன் சிக்கன் சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபை இந்த மாதிரி ஐட்டம்ஸ்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போது சாம்பார்னா சாம்பார்னா சாம்பார் வந்து நல்லா பருப்பு நல்லா வேக வச்சி நல்லா கடைஞ்சி தாளிச்சி தக்காளி வெங்காயம் காயெல்லாம் போட்டு மிளகாய் தூள்லாம் போட்டு குழம்பு வச்சா அது சூப்பராக இருக்கும் இப்போ ரசம் பார்த்தீங்கன்னா அம்மியில் அரைச்சி வைக்கணும் அரைச்சின்னா மிளகு சீரகம் பூண்டு இதுங்கல்லாம் அம்மியில் நல்லா அரைச்சி எண்ணெய் ஊற்றி கடுகு மிளகு சீரகம் பச்சமொளகாய் இதுங்கெல்லாம் போட்டு புளி தக்காளிலாம் தனியாக கரைச்சி வச்சிருக்கணும் அதுங்கெல்லாம் எடுத்து ஊற்றி ரசம் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் நான்வெஜ்னா தக்காளி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி எல்லாம் மிக்சில் அப்ளே பண்ணிட்டு அந்த பேஸ்ட்டை எடுத்து பேஸ்ட்டு எண்ணெ ஊற்றி கடுகு போட்டு அந்த பேஸ்ட்டை பேஸ்ட்டை நல்லா கொதிக்க வைத்து கொதிக்க வச்சி நல்லா சிக்கன் எடுத்து போட்டு மிளகாத்தூள் மசாலா எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணிணா நல்லாயிருக்கும்